ஃபர்ஸ்ட்டு யோகாசனம் செய்யக்குள்ள எனக்கு அஞ்சு நிமிஷம் அப்பிடித் தான் கொஞ்ச பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் அப்படியே பண்ணிட்டுருந்தேன் அதுக்கு அப்புறம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படியே டைம் இப்படியே இதான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படி தான் கிடைக்கும் அப்புறம் நைட்டும் லேட்டாக பாப்பாலாம் பார்த்துட்டு தூங்கறதுங்காட்டி லேட்டாகிடும் எழுந்திருக்க லேட் ஆகும் அப்படியே சரி வேலை அப்படியே தான் இருந்திருக்கும் அதுக்கக்கப்புறம் மன அமைதி இருக்காது எதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அதனாலேயே எனக்கு சரியாக அந்த யோகாசனம் எனக்கு செய்ய முடியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நானாக மன அமைதிய படுத்திக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் இப்போது எனக்கு பரவாயில்ல அதுக்கு முன்னாடி கால் கை கால் வலி எல்லாமே இருக்கும் ரொம்ப உடம்புலாம் அசதியாக இருக்கும் இப்போ யோகா பண்ணுறதுலேருந்து எனக்கு உடம்புலாம் நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ யோகா வந்து நான் இருபது நிமிஷம் அரை மணிநேரம்லாம் பண்ணுவேன் பண்ணுறேன் எந்த ஒரு இது இல்லை எனக்கு நல்லா பண்ணுறேன் இப்போ தினைக்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் நல்லா இருக்குது இப்போ உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது எனக்கு